இந்த அந்த காலத்தில் வந்து நம்ம விளையாட்டுன்னா சிலம்பாட்டம் கோலாட்டம் கோலாட்டல்லா இப்போலாம் தமிழ் பண்பாடு அப்போது இருந்தது இப்போது வந்து காலம் எல்லாம் மாதிரி போச்சி மாதிரி இப்போது நவீன உலகலத்தில் கராத்தே கும்ஃபு அந்த மாதிரி இப்போது எல்லா ஆரம்மிச்சாச்சி அந்த பழைய காலம் எல்லாம் முடிஞ்சு இப்போ நவீன உலகத்தில் இந்த எல்லாம் நடக்குது